ஹலோ உங்கள் கேஸ் கம்ப்ளீட் ஆகிருச்சி எப்போது அமௌண்ட் செட்டில் பண்ணுவீங்க உங்களுக்கு நாங்கள் ஃபைவ் லாக்ஸ் சொல்லியிருந்தேன் நீங்கள் என்ன சொன்னீங்கனால் எனக்கு அவ்வளோ கொடுக்கமுடியாது அப்படினு சொல்லியிருந்தீங்க நாங்கள் பாதி வாங்கணுங்களா நல்லா கேஸ் முடிகிறவரைக்கும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் அப்போ இப்போ நாங்கள் அ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கம்மா நீங்கள் வந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய் இப்போ செட்டில் பண்ணிவிட்டு இது பண்ணுங்க இல்லைனா நான் உங்கள் மேலே கேஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடும் உங்கள் உங்கள்க் கிட்டே நான் நீங்கள் கேஸ் நீங்கள் வந்து நீங்கள் வந்து கேஸ் குடுத் நீங்கள் கேஸ் கொடுக்கிறப்போ நாங்கள் உங்கள்க் கிட்டே என்ன சொன்னோம் இப்போ உங்கள் கேஸ் உங்கள் கேஸ் முடிகிறவரைக்கும் கேஸ் முடிகிறவரைக்கும் கரெக்டாக வந்தீங்கள்லே டைமுக்கு வந்தீங்க எல்லாமே பண்ணீங்க ஆனால் கேஸ் மு பார்த்து ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணால்தானங்க எங்களுக்கு அதெலாம் எனக்கு தெரியாது இப்போ நீங்கள் செட்டில் பண்ணுங்க இல்லைனா உங்கள் பேரில் கேஸ் கொடுக்க மாதிரி இல்லைனா உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் வர்ற மாதிரி இருக்கும் இப்படி பேசினா எப்படிங்க உங்கள் கேஸ் இப்போ முடிஞ்சிருச்சு அதைவந்து உங்களுக்கு வின் பண்ணதும் நீங்கள் உங்கள் க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வின் பண்ண வைச்சதுக்கு நீங்கள் பண்ணுற இது இதுதானா சரி சரி நீங்கள் ஃபோ நீங்கள் ஃபோனை வைங்க நான் அங்கே பார்த்துக்கிறேன் ஆ